ஆ ஹலோ சார் ஓலாங்களா ஆ சார் என் பேர் நவீன்குமார் நான் வந்து தாம்பரம் டூ வடபழனி கேபு புக் பண்ணியிருந்தேன் ஆ ஆமாம் சார் இப்போ ஒரு ஹாஃப் அண்ட் ஹாருக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன் ஆ எனக்கு நான் வந்து அதை இப்போ கேன்சல் பண்ணிவிட்டேன் சார் ஆமாம் நான் கேப்பில் இன்னும் ஏறவே இல்லை ஓடிபிலாம் வந்துருச்சு பட் நான் கேப்பில் இன்னும் ஏறலை ஆ நான் அதுக்குள்ளே இங்கே எனக்கொரு மு ஒரு முக்கியமான வேலை ஒன்று வந்துருச்சு சார் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஆ எனக்கு அந்த அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் ரீஃபண்டு வேணும் சார் ஆமாம் சார் அது ஒரு இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார் வீட்டில் அதனால் நான் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டேன் ஆ அட்வான்ஸ் தான் போட்டுருந்தேன் அந்த அட்வான்ஸு ஒரு செவன் ஃபிஃப்ட்டிக்கிட்ட போட்டுருந்தேன் சார் ஆமாம் செவன் ஃபிஃப்ட்டி போட்டுருந்தேன் அது எனக்கு வந்து ஜிபே ஃபோன்பே எதாவது வச்சிருக்கீங்ளா அதில் மாற்றி விடுறீங்ளா இல்லை சார் ரொம்ப நேரம் ஆச்சு நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் கேன்சல் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சி இருந்தும் அமௌண்ட் மட்டும் ரீஃபண்டே ஆகலை சார் அப்படியே இருக்கு ரீஃபண்ட் ஆகாமலையே ஆ ஆமாம் சார் ரீஃபண்டே ஆகாமல் இருக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட் தேவைப்படுது ஆ நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதில் வேணாலும் போட்டு விடுங்க சார் ஆமாம் சார் இதே நம்பரு இதேதான் நம்பரில் எதுவும் இல்லை இதே தான் ஆமாம் சார் நீங்கள் ஃபோன்பே ஃபோன்பே இல்லாத ஜிபேவில போடுங்க சார் ஏன்னா எனக்கு ஃபோன்பே அடிக்கடி ப்ராப்ளம் ஆயிடுது ஜிபேவில போடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ